எனக்கு வேலை எதுவும் இல்லை ஆனால் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகணுன்னுந்தான் ரொம்ப ஆசை எல்லோரும் மாதிரியும் வேலைக்கு போகணுன்ட்டு தான் ஆனால் இன்னும் முடியல வேலை எதுவும் இல்லை இப்பவும் நான் வீட்டில் தான் இருக்கேன் நான் படிக்கும்போதுலேருந்தே படிக்கும் போது ஒன்றும் தெரியலை வேலைக்கு போகணுன் அப்படின்லாம் எனக்கு இன்னும் தெரியாது ஆனால் இப்போதான் தெரியுது வேலைக்கு போகணும் எல்லோரும் மாதிரி நானும் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு நானும் வேலை தேடுறேன் ஆனால் எதுவும் கிடைக்கல நான் நானும் வேலைக்கு போய்ட்டு நல்லா சம்பாரித்து வண்டியெல்லாம் வாங்கணும்னு ஆசை இருக்கு நல்ல வேலை கெடைச்சா நானும் போயிடுவேன் படிக்குபோதிலேருந்தே நல்ல வேலைக்கு போகணுன்னுந்தான் ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனால் முடியாது ஆனால் இப்போதான் தெரியுது நானும் வேலைக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணுன்ட்டு நானும் போகணுன்னுந்தான் ரொம்ப ஆசைப்பட்றேன் நல்ல வேலை சீக்கிரமாக கிடைக்கணுன்னு நம்புகிறேன் பார்க்கலாம்